ஹலோ சார் சொல்லுங்கள் சார் ஆ கேட்குதுங்க சார் சொல்லுங்கள் சார் ஆமாம்ங்க சார்

ஆ சரிங்க சார் எத்தனை ஆ நல்லா தைப்பேங்க சார் என்ன என்ன மாதிரி டிரெஸ்ஸுங்க சார் ம் ஓகே ஓகேங்க

ஆ ஓகேங்க சார் கண்டிப்பாக தைச்சிக் கொடுக்குறோங்க சார் சின்னக் கொழந்தைக்குலாம் டூ ஹண்ட்ரட் வாங்குவோம்ங்க சார் பெரிய ஆளுங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்குவோம்ங்க சார்

அது ஒன்றும் வர்றதில்லைங்க சார் அது தான் ரேட்டு நூலு அது இது கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் தான்ங்க சார் கேக்கிறேன் பேசிக்கலாம் சரிங்க சார் எவ்வளோ நாள் இருக்கும்ங்க சார் இன்னும் டென் டேஸா சரிங்க சார் இல்லைங்க சார் நாங்களே தைக்கிறோங்க சார் ஒரு நாலு நாள் ஆ ஃபோர் டேஸ் இருந்தால் கூட நாங்களே தைச்சிருவோங்க சார்

ஆ நீட்டாக நல்லா கண்டிப்பாக தைச்சிக் கொடுக்குறோம் சார் நீங்கள் நாங்கள் நல்லாவே தைச்சிக் கொடுப்போங்க சார்

சரிங்க சார் சரிங்க சார் எங்களையும் உங்கள் ஆண்டு விழாவுக்கு கூப்பிடுங்க சார் ஆ சரிங்க சார் ஓகேங்க சார்

சரிங்க சார் தேங்க்யூ சார்